ஆமாங்கம்மா நீங்கள் ஆ சொல்லுங்க ம் எந்த கிழமைல வேணும்மா வர திங்கள் செவ்வாயா ஒரு நிமிடம் இரு டைரியை பாக்கிறேன் ஆ அவைலபிலா இருக்குதும்மா அந்த அன்னைக்கு உங்களுக்கு எப்படி கார் வேணுமா இல்லை வேனா பஸ்ஸா காரே கார் ஃபை ப்ளஸ் ஒன்று வேணுமா நான் ஆ ஃபை ப்ளஸ் ஒன்று எடுத்துக்கலாமா சரிம்மா எந்த ஊர் போறீங்க எங்கிருந்து வரணும் ம் சத்யமங்கலத்திலேருந்தா சத்யமங்கலத்தில் எங்கேம்மா வீடு ஆமாம்மா ஆ புரியுது புரியுது சத்தியமங்கலத்திலேருந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட கொத்தமங்கலம் ஒரு மூணு நாலு மூணு கிலோமீட்டர் வரும் ஆமா சரி உங்களுக்கு எப்படி டெயிலி வாடகைக்கு எடுத்துக்குறீங்களா இப்போ எத்தனை நாள் ட்ரிப்பும்மா ரெண்டு நாள்னா சரி சரி சரி எப்படி நீங்கள் டோல்கேட்டெல்லாம் நீங்கள் பாத்துக்கிறீங்களா ஏன்னா கிட்டத்தட்ட மூணு டோல்கேட் வருதும்மா ஆ அப் அன் டவுன் டோல்கேட் இருக்குது இப்படி குளித்தலை ரோட்டில் போனோமுன்னா டோல்கேட் இல்லை ஆனால் ரோடு ரொம்ப மோசமாக இருக்கு உங்களுக்கு ட்ராவலிங் சிரமமாக இருக்கும் அப்படி கரூர் வழியாக போய்ட்டமுன்னா ரோடு நல்லாயிருக்கும் அப்படியே முசிறி வழியா உள்ளே பூந்து கல்லணை பார்த்துட்டு அப்படியே ஸ்ரீரங்கம் பார்த்துட்டு வந்திடலாம் வரும்போது மானாமதுரை கூட வந்து அப்படியே அந்த பொன்னிவெளநாடு பாக்கிறதுன்னா கூட பார்த்துட்டு மறுபடி கரூர்குள்ளே உள்ளே பூந்து இப்படி வந்துடலாம் அதே ரோட்டுலேயே வந்துடலாம் இல்லைம்மா ரெண்டு நாள் எடுத்துடுறீங்களா ஆ கிலோமீட்டர் கணக்கு பேசணும்னா பேசிக்கலாம் இல்லை டெயிலி வாடகை குடுத்துடுறோம் டீசல் அடித்து அப்படின்னா அது ம் சரி அதாவது டோல்கேட்டு எல்லாம் நாங்கள் பாத்துக்கணும் ஆஹான் ஆமா வண்டிக்கு ஓ சரி சரி சரி கிலோமீட்டருக்கு வந்தும்மா அப்படி பார்த்தோம்னா நாங்கள் முப்பதுரூவா வாங்குகிறோம் ரெண்டு நாளுங்கிறபோது ஒரே நாளில்யே போயிட்டு வரலாம் நீங்கள் ரெண்டு நாளுங்கிறபோது நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகுதில்ல அப்புறம் டோல்கேட்டு பார்த்திங்கன்னா மூணு டோல்கேட்டு அப் அன் டவுனு ஒரு தடவை நூற்றி அறுபது ரூபான்னா நானூற்றி எண்பது ரூபாக்கிட்ட ஆகி போயிடுது அதே ஒரு ஆயரரூபா ஆகிடுது அப்புறம் அங்கே கல்லணைக்கு உள்ளே போகிறதுக்கும் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் போடுவாங்க அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இல்லை வண்டிக்கு மட்டும் நீங்கள் தனியாக பேசுகிறதுனா பேசிக்கங்க ஆ டோல்கேட்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க ட்ரைவர் சாப்பாடு அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குவீங்க ட்ரைவர் பேட்டா வந்து டெயிலி இநூறுவா கொடுத்துரணும்மா நாங்கள் வந்து வண்டியை கொண்டாந்து உங்கள் வீட்ல புறப்படறபோது கிலோமீட்டர் நோட் பண்ணி கொடுத்துருவோம் திருப்பி அதேமாதிரி வந்து உங்கள் வீட்டில் நிறுத்துகிறபோது என்ன கிலோமீட்டரோ அதுக்கு வந்து நீங்கள் கணக்கு போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அது பிரச்சனை இல்லை ஏன்னா திடீர்னு அங்கே என்ட்ரன்ஸ் பார்த்தோம்னா இரநூறுவா கேட்பானுங்க நாம் இங்கே நூறுபா கணக்குப் போட்டிருப்போம் அதனால் எக்ஸ்ட்ரா கோவிலுக்கு போனாலும் இப்படித்தான் அங்கேயும் நுழைவுச்சீட்டுன்னு போட்டு அதுவே அக்கப்போர் அடிக்கிறானுங்க பார்க்கிங் கட்டணங்குறானுங்க நுழைவு கட்டணங்குறானுங்க அது நம்ம ஓட்டுக்க பேசறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அது பேசிக்கிட்டோம்னா மாறக்கூடாதுதான் வண்டிக்கு மட்டும்தான் நீங்கள் தினம் வாடகை குடுக்குறாப் அப்படிதானே டெயிலி வாடகைன்னு ஒரு சிஸ்டம் இருக்குதும்மா டீசல் அடிச்சிவிட்டு தினம் ரெண்டாயரம் ரூபா கொடுத்துடுவானுங்க காருக்கு இப்போது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறுநூறு கிலோமீட்டர் பக்கமாக வரும் திருச்சி போய்ட்டு வரங்கிறபோது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கார்பியோ இருக்குது பதினோரு கிலோமீட்டருதான் கிடைக்கும் ம் ஏசி போட்டுப்பீங்களா ஏசி போடாமையா ஏன்னா ஏசி போட்டால் அது தனி ரேட்டாக இருக்கும் ஏசி போட்டு போகணுமா ஏன்னா ஏசி போட்டா மைலேஜ் குறையும் அதையும் சொல்லிறணும் டொன்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஏசின்னா நம்மளுக்கு வந்து அதுதான் கணக்கு நீங்கள் இடையில வந்து நைட்டில் வரும்போது கண்ணாடியை இறக்கி விட்டு ஏசி வேணாம்ன்ட்டா கழிங்கனுலாம் சொல்லக்கூடாது ஏன்னா அந்தமாதிரி நிறைய கஸ்டமர் வந்து புரிஞ்சுக்காம பேசிடுறாங்க நாங்கள் பகலில் ஏசி போட்டால் நைட் திரும்பி வரும் போது குளிராக இருந்தது மழையாக இருந்தது நாங்கள் ஏசியை ஆஃப் பண்ணிட்டோம் ஜன்னலையே திறந்து வச்சுட்டோம் அதனால் அதுக்கு பாதி கழிங்க அப்டிங்கிறது அந்தமாதிரில்லாம் சொல்லக்கூடாது ஏசின்னு பேசிட்டிங்கன்னா ஏசி தான் அது போட்டுக்கிறதும் போடாததும் உங்கள் விருப்பம்

அப்படி பார்த்தா நீங்கள் ரெண்டாயரரூவா கொடுத்துருங்க ஒரு நாளைக்கு டிரைவருக்கு முன்னூறுரூவா கொடுத்துருங்க அப்படி பேசிக்கங்க அது ஒன்று இல்லைன்னா கிலோமீட்டருக்கு முப்பது ரூபாயாகும் இதே சரியாம்மா சரி அப்போது நீங்கள் வந்து வழிச்செலவு இதெல்லாம் வந்து நீங்கள் பாத்துக்கணும் ட்ரைவர் சாப்பாடு வழிச்செலவு டோல்கேட்டு அங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸு கோவில்ல நுழைவுச்சீட்டு அங்கே பார்க்கிங் கட்டணம்னு போடுவானுங்க ஆ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க இது எந்நேரம்மா அனுப்பிச்சி வைக்கிறது அதை சொல்லிட்டீங்கன்னா சரிம்மா சரி அப்போ நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் அட்வான்ஸ் போட்டு புக் பண்ணிக்கிறீங்களா வண்டியை அட்வான்ஸ் ஒரு ஆயரரூவா போடுங்க நீங்கள் கடைசியாக ஆ இதே நம்பர்தாம்மா கூகுள்பே போட்டுவிட்டதும் உங்களுக்கு அட்ரஸ் அனுப்பிச்சிடுங்க ட்ரைவர் அருமையான தம்பிதான் தண்ணி போடுற வேலை வேற எந்த பழக்கமும் இல்லை ஆ தண்ணி போடுற பழக்கமா அது எதுவும் கிடையாது நல்ல பையனாக தாட்டிவிட்றேன் பொம்பளைங்கல்லாம் வரீங்கல்லோ ஆ அதெல்லாம் பாதுகாப்பாக கூட்டி போய்ட்டு வருவாப்பிடி ஏதாவது ஒன்றுனா இந்த நம்பருக்கு கூப்பிடுங்கோ சரிம்மா பணத்தை ஒரு ஆயரரூவா போட்டுருங்க நான் புக் பண்ணிடுறேன் அட்ரஸ் அனுப்பிச்சு விடுங்க நான் ட்ரைவர் கூட தாட்டிவுவிட்றேன் டான்னு அஞ்சுமணிக்கு நிப்பான் உங்கள் வீட்ல ஆ சரிங்கம்மா சரி